அதாவது ஒவ்வொரு இடத்துலையுமே வந்துட்டு அந்தந்த பயன்பாட்டை பொறுத்து வந்துட்டு மின்சாரம் வந்துட்டு மின் வெட்டு பண்ணுறது வந்துட்டு இருக்குது இப்போ எங்கள் பகுதியில் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலுமணி நேரத்துக்கு ஒருக்கா வந்துட்டு மின்சாரம் வந்துட்டு கட் பண்ணுறாங்க அது அது போக வந்துட்டு இந்த மழைக்காலம் இந்த மாதிரி டைமிலலாம் பார்த்தோம் அப்படின்னா மின்சாரம் வந்துட்டு சுத்தமாகவே இருக்காது அப்புறம் வந்துட்டு இந்த ரொம்ப காற்று அடிக்கிற டைமில் இந்த மரம் இது எல்லாமே வந்துட்டு விழுந்துருச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆனால் கூட வந்துட்டு மின்சாரம் வர்றது இல்லை அதனால வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அதே மாதிரி குழந்தைய சின்ன சின்ன குழந்தைய வச்சுட்டு இருக்கிறவங்க அவங்க எல்லோருமே வந்து ரொம்ப கஷ்டபடுற மாதிரி இருக்கும்